ஹோட்டலில் போனால் விரும்பி சாப்பிடுவோம் அங்கே வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிரேவிங்க காடை கவுதாரி சிக்கன் கிரேவி எல்லாமே ஐட்டங்கள்லாம் நல்லா தர்ராங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது பரோட்டா தராங்க அப்புறம் மஞ்சூரி தராங்க கிரேவிங்களும் தராங்க அப்புறம் கவாப்புங்க தராங்க எல்லாமே சாப்பிடுறதுக்கு ஐட்டங்கள் நல்லா இருக்குது அதனால விரும்பி போகிறோம் பதினஞ்சு நாளைக்கோ மாதத்துக்கோ ஒரு முறை போனிங்கள்னால் தாபா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு வர்றோம் சுக்கா ரொட்டியும் தராங்க அதுக்கு கிரேவி தராங்க சிக்கன் ரைசு மஞ்சூரி ரைசு இதெல்லாம் கூட தராங்க அங்கே ஐஸ்கிரீம் பாயசம் எல்லாமே கிடைக்குது எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க பசங்க தாபாவுக்கு போனால் நல்லா இருக்குது